ஹலோன்னு கேட்கணுமா ஃபர்ஸ்ட்டு

நீங்கள் என்னது கேர் பண்ணுற ஆள் எங்கேருந்து பேசுறீங்க ஆ இருக்கேன் இருக்கேன் வாங்க ஆ காமிக்கிறோங்க அங்கேருந்து கோவிலு எல்லா கோவிலு காட்டுறங்க எங்கள் ஊர் க கங்கை கொண்ட சோலபுரம் தஞ்சாவூரு எந்தெந்த கோவிலு போகணும்மோ அந்த அந்த கோவிலுக்கும் நீங்கள் வாங்க இல்லை பழைய காலத்துக் கோவிலு தான் பழைய காலத்துக் கோவிலு தான் ராஜா கட்டின கோவிலுக தான் கங்கை கொண்ட சோலபுரம் வரலா ராஜாமார் கட்டின கோவிலு தான் நீங்கள் எத்தன பேர் நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க கோவில்லாம் ஃபேமஸாக நிறையா இருக்குது ஃபேமஸ் எங்கள் ஊர் கோவில்லாம் ஃபேமஸாக இருக்குது டூரிஸ்ட்டுகளுக்குலாம் காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க

வாங்க வாங்க சரியா வாங்க செவ்வாய் வெள்ளிக் கிலமங்க செவ்வாய் கிலம வெள்ளிக் கிலம தாங்க நல்லா விஷேசமாக இருக்கும் பூஜெல்லா நல்லா பண் பூஜை நல்லா பண்ணுவாங்க நல்லா ஆரத்தி அபிஷேகம் இதெல்லாம் கங்கை கொண்ட பெரிய பெரிய ராஜா கட்டின கங்கை கொண்ட சோல புரம் பெரிய ராஜா கட்டின கோவில் பெரிய விஷேசமாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக் கிலம ரொம்ப ச விஷேசமாக இருக்கும் அதைப்புறம் தஞ்சாவூர் கோவிலும் விஷேசமாக இருக்கும் பெரிய வெளிநாட்டுக்காரங்க பெரிய பெரிய ஆளுங் பக்கத் ஊர்க்காரங்க வெளிநாட்டில் இருக்கறவங்க எல்லாம் வந்துட்ருப்பாங்க பார்க்கறதுக்கு நாங்கள் அந்த டூரிஸ் நடத்திட்ருக்கோம் நாங்கள் வந்து எல்லா கோவிலுக்கும் அழைச்சிட்டுப் போவோம் எல்லா இடத்துக்கும் சுற்றி கா காமித்து அழைச்சிட்டுப் போவோம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோலபுரத்தில் த நந்தி தான் பெரிய பேமஸு நந்தி கங்கை கொண்ட சோலபுரத்தில் நந்தி தான் பேமஸு

கங்கை கொண்ட உ உ உண்ம தாங்க கங்கை கொண்ட சோலபுரத்தில் இருக்குதுங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க ஆ சரிங்க வச்சுருங்க ஆ சரிங்க சரிங்க நன்றிங்க வச்சுருங்க